இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி ரெண்டு பதினஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு